நான் ஒரு ரெட்மி மொபைல் வாங்கியிருந்தேன் அது ஆன்லைன்ல ஆடர் போட்டுதான் வாங்கியிருந்தேன் அது எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் பார்த்துதான் வாங்கினேன் மொபைல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து வாங்கினதும் நான் கையில் வந்த ஸ்பெசிஃபிகேஷனையும் வச்சு செக் பண்ணும்போது அந்த மொபைலோட ரிவ்யூ எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு ரேட்டிங்கும் நல்லாதான் இருந்துச்சு மொபைலை ஆன் பண்ணி செக் பண்ணேன் ஆன் பண்ணி செக் பண்ணியும் அதனோடய ஸ்பெசிஃபிகேஷன் டிஸ்ப்ளேவாக இருந்தாலும் சரி இல்லை ரேம் கெப்பாசிட்டியாக இருந்தாலும் சரி இல்லை மொபைல் ரன் ஆக ரன் ஆகுறது ரன்டிங் ரன்னிங் கண்டிஷன் இதெல்லாம் ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு ஸோ அந்த வீடியோவையும் ஆன் பண்ணி பார்த்தேன் வீடியோவும் நல்லாதான் ஓடுச்சு கேமிங் மோட்ல உள்ளே போய் பார்த்தேன் அதில் நிறையா கேம்ஸ் இருந்தது கேம்ஸ் விளையாடி பார்த்தேன் ஒரு டூ டு த்ரீ டேஸ் நல்லாதான் விளையாடுனேன் ஸோ கண்டிஷன் நல்லாதான் இருந்துச்சு